நாங்கள் கடைபிடிக்கிற ம மதம்ன்னு பார்த்தா முஸ்லீம் தான் அந்த முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னா ரம்ஜான்லாம் சிறப்பாக கொண்டாடுவோம் ரம்ஜான் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கொண்டாடுவோம் அந்த ஒரு மாதம் வந்து விரதம் இருப்போம் நோம்பு விரதம் இருப்போம் அந்த ஒரு மாதம் அந்த விரதம் வந்து எதுக்குன்னா ஏழை எளிய மக்கள் வந்து எவ்ளோ கஷ்டப்படுறாங்க உணவு இல்லாமல் எப்படி இருக்காங்க தங்க இடமில்லாம உணவில்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்றாங்க அதை தெரிஞ்சிக்கிறக்காக நாங்களும் சாப்பாடு இல்லாமல் இ இல்லாமல் அது எங்கள் மதத்தில் குறிப்பிட்டுருக்கு அதில் இப்படி இருந்தா தான் அவங்களுக்கு வந்து அவங்களோடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் அப்ப தான் நம்ம வந்து பணம் இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மைண்ட் வரும் அப்படினு ஒரு இதற்காக அதை கடைபிடிச்சிகிட்டு வராங்க அந்த ரம்ஜான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா உணவில்லாமல் இருக்கவங்களுக்கு உணவு பணமாவோ இந்த மாதிரி எதோ ஒரு நல்லது செய்வோம் அந்த மாதிரி செய்யறதுனால எங்களுக்கு நன்மை கிடைக்குன்னு எங்கள் குரானில் இருக்குது அதனால் வந்து அந்த அதை க வருட வருடம் கடைபிடிச்சிட்டு வரோம்